அதாவது கேஸ் சிலிண்டர்னால் அது வந்து மாட்டு சாணத்தில் இருந்து அது கிராமகிறதால மாட்டு சாணத்தில் இருந்து இயற்கையாகவே எடுக்கப்படுது கேஸ் சிலிண்டரு அது எதிர் வீட்டு எரிவாயுக்கு அது மாதிரி இடத்துல தேவைப்படுதோ பயன்படுத்தது இதே நகரப்புறங்கள்னால் நகரப்புறங்களில் கேஸ் சிலிண்டருன்னால் அதுக்கு வேறு ஒரு இது இருக்குது இது கிராமகிறதால இங்கே வந்து பசுமாட்டு சாணியில்தான் கேஸ் சிலிண்டர் இப்போ எடுக்கிறாங்க அது எப்படி சொல்கிறதுன்னா அது இதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டு உபயோகப் பொருளுக்கு கேஸ் சிலிண்டர் தான் ஹெல்ப் பண்ணுது ஒரு தீ அமைப்பதற்கு அதுக்கு கேஸ் சிலிண்டர் தான் தேவைப்படுது இதுக்கெலாம் கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தது